நான் வேலை செய்யும் போது சந்தித்த ஒரு சவாலான விஷயம் அப்படின்னால் நான் வேலை செஞ்சது ஒரு கல்லூரியில் அப்போ அந்த கல்லூரியில் வந்து வேறு நாட்டுலேருந்து வர்ற நிறையா மாணவர்களும் படிச்சுட்டிருந்தாங்க இப்போ பூட்டான் சூடான்லேருந்து வர்ற மாணவர்களெல்லாம் அதிகமாக இருப்பாங்க அவர்களுக்கு நம்ம பேசுவது புரியாது அவங்க பேசுவது நம்மளுக்கு புரியாது இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு நம்ம படிக்கிற அந்த பாடத்தில் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி புரிய வெக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அதோடு இல்லாமல் நம்ம தமிழ் பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லுற பாடத்தை இங்கிலீஷோடு சேர்த்து தமிழ்லையும் அப்பப்போ சொன்னால்தான் இவர்களுக்கு புரியும் அவர்களுக்கு தமிழே பேச கூடாது தமிழ் பேசினோம்னா அவிகளுக்கு அது சுத்தமாக செட் ஆகாது புரியலை அப்படின்னு அங்கே போய் மேல் இடத்துல அவிக பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போயிடறாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும் போது ஒரு தடவை இப்போ சமாளிக்கவே முடியாமல் ஒரு நெலமை வந்திருச்சு ஒரு பையன் மட்டும் போய் இந்த மாதிரி இந்த மேடம் வந்து கிளாஸ் எடுக்கும் போது பூராவுமே தமிழ்ல பேசறாங்க அவிக பேசறது புரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னைய கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து தப்பு நீங்கள் தமிழில் கிளாஸ் எடுக்கக் கூடாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாக இருக்கிறது காலேஜாக இருக்குது அப்போ நீங்கள் தமிழில் கிளாஸ் எடுத்திங்கன்னால் மற்ற பசங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிதுன்னு சொல்லி என்னைய கூப்பிட்டு எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பினாங்க ஸோ அந்த அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே சிரமமா இருந்துச்சு